சட்ட சேவைகளை பெறுவதில் கிராமப்புற மக்கள் மட்டும் இல்லை நகர்புற மக்களுமே நிறைய சிரமங்களை தான் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது பிரச்சனை வந்தால் முதல்ல நாம அணுக வேண்டிய இடம் காவல் நிலையம் காவல் நிலையத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணால் அவங்க எந்தளவுக்கு வந்து விசாரண பண்ணி நமக்கு சரியான பதிலை கொடுக்கறாங்க அப்படிங்கிற இது கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டிய விஷயமாத்தான் இருக்குது இப்பெல்லாம் நிறைய வந்து மாற்றங்கள் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மை ஆனால் இன்னமும் பழைய தாக்கமும் இருக்குது என்னுடைய விஷயத்துலே ஒரு கூட வேலை செய்கிறவரு பணம் வாங்கிறாரு எங்கே பேங்க்குல பேங்க்ல இருக்க சிசிடிவிலையும் இது பதிவாயிருக்குது நான் காவல் நிலையத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு பயம்னு சொல்ல முடியாது அது எப்படி நம்மளை எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு யோசனையில் கொஞ்சம் நாள் அது இந்த கொரோனா பீரியட்ல அது விட்டு வச்சிருந்தேன் இந்த சிறப்பு முகாம்ல கேட்டான்னாலும் இதுக்கு ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்னு போய் அணுகினது போது நீங்கள் அந்த ஊர் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நானும் போய் ரிப்போர்ட் பண்ணிணேன் எதிர் என்னுடைய எதிராளிக்கிட்டையும் விசாரனை பண்ணுறாங்க என்கிட்ட எவிடன்ஸும் கேட்கறாங்க அதுக்குரிய பதிலையும் நான் சொல்கிறேன் அதையும் அவங்க ஸ் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கடைசியில் எனக்கு கிடச்ச பதில் நீங்கள் போய் உங்கள் கல்லூரியில் மற்றவங்கள்கிட்ட பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க இது இந்த பதிலை கேட்கறத்துக்கு எதுக்குடா நம்ம காவல் நிலையத்துக்கு போகணும் சிறப்பு முகாமுக்கு எதுக்கு போகணும் ஆனால் பேப்பர்ல வர நியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது அப்படிங்கிறாங்க இது அதிகாரிகளுக்கு கொடுக்கற பொய்யான தகவல் என்று தான் நான் சொல்லுவேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நிலப்பிரச்சனையும் இருக்குது நம்மளை விட பண வசதி இல்லை அல்லது பின்புலம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவல் நிலைய அதிகாரிகளை அல்லது அரசியல்வாதிகளை அணுகி நம்மளை ஒன்றுமில்லாம பண்ணிப்புடுறாங்க நம்மளுடைய பொருளை நம்மளால் காப்பாற்றவே முடியல அந்தளவுக்கு அராஜகம் நடக்குது இது தெரிஞ்சிருந்தும் என்னவோ சட்டச்சிக்கல் இது வந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஞாயமா மக்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே தீர்வு கிடைக்கறதில்ல அடுத்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் ஒன்றுமே இல்லாத கேஸ் கூட நிறைய ஃபீஸ் கேட்கறாங்க ரிப்போர்ட்டுன்னு போனதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க கேட்கற பீஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது கேட்கும்பொழுது நம்ம மாட்டேன்னு சொல்ல முடியாதே நம்ம போய் சிக்கிக்கிட்டோமே அப்படி இதேபோல தான் நீதிமன்றமும் இருக்குமோ இன்னும் நான் வந்து நீதி மன்றத்தில் வேறு விதமான ஒரு விஷயத்துக்கு போனேன் அங்கேயும் இப்படி தான் எப்படின்னா எதிராளியோட சாதகமான ஒரு பதிலை கொடுத்து எங்களையே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஞாயமான தீர்ப்பு கிடைக்காம பண்ணுற இடமும் அது தான்